விவசாயம்ன்னு பார்த்தா எல்லா விவசாயம் இருக்கக்கூடியது என்னான்னால் கோழி ஆடு மாடு எல்லாமே எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அவங்க சொந்த யூஸ்க்கும் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ கோழியை கொன்றப்ப எடுத்துட்டோம்னா அவங்க சொந்த யூஸ்க்கு வீட்டுக்கு வேணுன்னால் அடிச்சிக்குவாங்க இப்போ யாருக்கு வேணும்னாலும் விற்றுக்குடுவாங்க அதை வந்து அதை விவசாயம் பண்ணிகிட்டே அது ஒரு தொழில் மாதிரி ஆகிக்கிறது அது எப்படினா சைட் பிஸ்னஸ் மாதிரி அப்புறம் பார்த்திங்கனா ஆடு கோழியை பிடிக்கிற இப்போ ஆடு ஒருத்தர்கிட்ட ஒரு பத்து ஆடு இருக்குது ஒரு பத் ஆடு வேணாம் அஞ்சாடு இருக்குது அப்புடின்னா விவசாயம் பண்றாங்க அப்புடின்னா அந்த விவசாயத்தையும் பார்த்துக்குறாங்க அந்த அஞ்சு ஆட்டையும் பார்த்துக்குறாங்க அது எப்படின்னா அந்த ஆடு வருஷத்துக்கு ரெண்டு போகம் குட்டி போடும் ஆறு மாதத்துக்கு ஒரு டயம் குட்டி போடும் அப்படி போடுறப்ப ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டாலும் பத்து குட்டி அந்த பத்து குட்டியில் வந்து எப்புடின்னா இப்போ அவங்க வந்து ஒரு பத்து குட்டியில் வந்து ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி மறு குட்டியும் வச்சிக்குவாங்க பொட்டை குட்டி வச்சிக்குவாங்க அதுக்கப்பறம் மேலும் எல்லா விற்றுடுவாங்க அஞ்சாடு ஒரு போகத்துக்கு பத்து குட்டின்றப்ப வருஷம் இருபது குட்டி அப்போ ஒரு சுருக்கமாச்சுனால் ஆறு குட்டி வெச்சிக்குவாங்க மீதி மீதி வந்து ஏழேழு பதினாலு குட்டி விற்றுடுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு முதலீடு லாபந்தான் அதுக்கப்பறம் பார்த்தோனா மாடு இப்போ மாடு அப்படின்றப்ப எப்படி பார்த்தாலும் விவசாயம் பண்றவங்ககிட்ட கொறைஞ்சது ஒரு மூணு மாடு நாலு மாடு அஞ்சு மாடு வரைக்கும் இருக்கும் கொறைஞ்சது ரெண்டு மாடுனாச்சும் இருக்கும் இல்லாமல் இருக்காது அப்படி பார்க்குறப்ப இன்னிக்கி ஜென்ரேஷன் எடுத்தோம்னா பால் எடுக்கறது வந்து ஒரு லிட்ரு வந்து நாற்பது ரூபாமேனிக்கி எடுக்கிறாங்க அப்புடின்னா அதுக்குண்டான இப்போ புல்லு வந்து பார்த்தீங்கனா விவசாயம் பண்றப்போ அவங்ககிட்ட புல்லு வைக்கோல் பச்சை தீவனம் அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து பாதிக்கப்படக்கூடிய பாதி வந்து எப்படினா பாதியே தீவனம் அங்கே வாங்கி போடுறது மாட்டுக்கு புண்ணாக்கு பருத்தி வெதை அந்த மாதிரி இதான் நம்ம காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அப்றம் எல்லாமே அவங்க பார்த்துக்குறுவாங்க பார்த்துக்குறப்ப எல்லாமே அவங்களுக்கு லாபந்தான் லாபன்றப்போ ஒரு சுருக்கமாக ஒரு மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறந்தாலும் ரெண்டு மாடு இருபது லிட்டரு அந்த இருபது லிட்டருல வந்து பார்த்தீங்கனா அவங்களுக்கு வந்து முன்னூறுரூவா செலவு எட்நூறுரூவா இல்லை முன்னூறுரூவா செலவு போயிடும் ஐநூறுரூவா நிற்கும் இது வந்து அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த ஐநூறுரூவா பார்த்தீங்கனா அவங்களுக்கு உண்டான வீட்டுச்செலவு எதோ ஒரு லைனில் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும்